நான் சமூக வலை வலைத்தளங்களில் பின்பற்றும் ஃபோட்டோக்ராஃபர் லவ்லி ஃபோட்டோக்ராஃபர் அவர்களின் புகைப்படம் மிகவும் அற்புதமாகவும் அருமையாகவும் இருக்கும் அவர்கள் புகைப்படங்களை ரசித்து அவர்களின் ஆழ்மனதிற்கு தோன்றியவற்றை அனைத்தையும் புகைப்படமாக அமைப்பார்கள் அவர்கள் முக்கியமாக உணவுவகை பழங்கள் காய்கறிகள் மற்றும் அனைத்து வகையான உணவு வகைகளையும் புகைப்படமாக எடுத்து வைப்பார்கள் அவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதும் புகைப்படங்களில் மட்டுமே உயர் உயர் நோக்காக காணப்படும் மற்றும் நான் க்யூட்டி ஃபோட்டோக்ராஃபரையும் ஃபாலோ பண்ணுகிறேன் அவர்கள் எடுக்கும் ஃபோட்டோக்ராஃப் அனைத்தையும் இயற்கை சார்ந்த பொருட்கள் மரம் பறவைகள் மலைகள் ஆறுகள் ஆகியவற்றை சார்ந்து இருக்கும் அவைகள் அனைத்தும் ஃபோட்டோவில் மூலம் நம் காணும்போது அது ஏதோ ஒன்று நம்மிடம் கூற வரும் வரும் வகையில் இருக்கிறது மற்றும் நான் இன்னும் சிலவற்றையும் ஃபாலோ செய்கிறேன் அவர்களின் புகைப்படங்கள் மிகவும் அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அவர்கள் வந்து புகைப்படங்கள் மனிதர்களையும் சிறு குழந்தைகளையும் மற்றும் விலங்குகளையும் புகைப்படமாக பிடிப்பார்கள் அவர்களின் கற்பனை திறனுக்கு ஏற்றவாறு அதனை எடிட்டும் செய்வார்கள் இன்னும் சிலர் அழகாக ஃபோட்டோ எடுப்பார்கள் நான் ஃபாலோ செய்யும் ஃபோட்டோக்ராஃபர்கள் அனைவரும் மிக அருமையாக ஃபோட்டோக்கள் எடுப்பார்கள் அவர்களின் ஃபோட்டோ உலகிலே அனைத்து பிரபலங்களாலும் மதிக்கத்தக்கவை இன்னும் கூற போனால் அவர்களின் புகைப்படங்கள் உலகிலே மிக அருமையானவை என்றும் கூறலாம்